தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு வாழை பருத்தி செங்கல் போன்ற பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன அதேப்போல் ஏ தரும மாவட்டத்தில் இரண்டு சர்க்கரை ஆலைகள் உள்ளன அந்த சர்க்கரை ஆலையின் மூலயமாக கரும்பு விவசாயிகளின் கரும்பு விலை கொள்முதல் செய்து சர்க்கரை இதாக இருக்குது அது மட்டும் அல்லாமல் தனியாக க தனியார் கரும்பு ஆலை வைத்து வெல்லங்கள் காய்ச்சி பதப்படுத்தி ப விற்பனை செய்கிறார்கள் அதேப்போல் வந்து து செங்கல் சூளை அமைத்து ஏற்றுமதி செய்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் சிறிய சிறிய விவசாயத்திற்கான நுன்னு நர்சரிகள் தக்காளி கத்தரி வெண்டை போன்ற தோட்ட கலையின் சார்பான நர்சரிகள் வைத்து விவசாயத்தை பெருக்குகிறார்கள் பொருளாதாரத்தை ஈட்ட ஊக்கமாக அந்த தொழில் செய்கிறார்கள்